இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளை விட்டுவிட்டு தனியாக மருத்துவம் பார்க்கிறார்கள் அரசு மருத்துவமனைகளில் எடுத்த அதனுடைய குறிப்பேடுகள் ஓற்றுக்கொள்வதில்லை அவர்கள் ம மருத்துமனைகளில் எடுத்த குறிப்பேடுகள்தான் வைத்து மருத்துவம் செய்கிறார்கள் எக்ஸ்ரே மற்ற பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடலில் எடுத்தது வந்து அவங்க ஏற்றுக்குறது இல்லை மேற்கொண்டு அவங்க ஹாஸ்பிடலில் தனியார் ஹாஸ்பிடலில் அதே அரசு மருத்துவர் வந்து தனியார் கிளீனிக் வச்சுருக்குறாரு அவங்க ஹாஸ்பிடலில் எடுக்கிற டெஸ்டைதான் ஏற்றுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க வரிசைல இது பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டியவங்க வந்தாங்கன்னால் அந்த டேக்கன் டோக்கன் அப்போ இது பண்ணிவிட்டு ஓவர் டேக் பண்ணிகிட்டு அவங்க வேண்டியவங்களுக்கு சிகிச்சை பார்க்குறாங்க இது வந்து க வயதானவர்கள் நோய் இருக்கிறவங்க கூட மன உளைச்சல் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் செல்லும் போது அங்கு துப்புரவு சரியாக இல்லை கண்ட இடத்தில் கழிவுகளை போட்டு விடுகிறார்கள் எச்சில் துப்புகிறார்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் நம்மளுடைய பணத்தை கொடுத்துட்டு அங்கே சுத்தமாக இருக்கிறாங்க டஸ்ட்பின்னில் கொண்டு போய் குப்பையை போடுகிறாங்க இ இலவசமாக கட்டணமில்லாத மருத்துவம் பார்க்கிற அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் நோயாளிகள் நாம்தான் வந்து விழிப்புணர்வாக சுத்தமாக இருக்கணும் ஆனால் அதை வந்து அலட்சியப் படுத்துகிறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாப் நர்ஸ்களும் வந்து எரிச்சலூட்டும்படி பே வசனங்கள் பேசுகிறாங்க அதை நோயாளிங்களை பார்த்தா ஒரு அடிமை மாதிரி பேசுவது மிகவும் வருத்தமாக இருக்குது எனவே இனி வரும் காலங்களில் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் தன்னுடைய தனியார் மருத்துவமனையை எப்படி அணுகுமுறையை வைத்திருக்கிறார்களோ அதுபோல் அங்கும் கவனமாக செயல்பட வேண்டும் அதேபோல் அரசு மருத்துவமனைகளில் எடுத்த ரிப்போர்டை அவங்க ஒபே பண்ணிக்கணும் அவங்க இதேதானே அப்போ அரசு மருத்துவமனைகளில் எடுத்த மெஷின் சரியில்லை அப்படின்றதுதான காரணம் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணும்போது எனவே அதனால இனி வரும் காலங்களில் கவனமாக அந்த இல கட்டணமில்லாமல் அரசு மருத்துவமனையில் எடுத்த ரிப்போர்டை வந்து அதற்கு தகுந்த மாதிரி மருத்துவம் பார்க்க வேண்டும் அதுமட்டும் இல்லாமல் நீண்ட வரிசையில் இருப்பவர்களுக்கு உணவு அரசு மருத்துவமனைகளில் உணவு மற்றது இல்லாமல் விட்டாலும் நிழல் தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் அரசாங்கத்தில் அதேபோல் அமர்வதற்கு இடம் இல்லாமல் நின்றுக்கொண்டு நீண்ட வரிசையில் நின்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் காலப்போக்கில் சரி செய்தால் அரசு மருத்துவமனைகளிலும் மக்கள் நோயாளிகள் மனநிம்மதியுடன் சிகிச்சைப் பெற்று வ வர வாய்ப்புகள் இருக்கும்